மாணவர்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க கூடிய கடன்களில் ஒன்றுதான் வங்கி கடன் இந்த வங்கி கடன் வந்து எல்லா வங்கிகளும் மாணவர்களுக்கு சீக்கிரமாவே குடுத்துட்றாங்க எல்லா மாணவர்களுக்குமே இது எளிய வசதியில் கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் ரொம்ப ஏற்பாடு செஞ்சுருக்கு என்னுடைய நண்பர்கள் வந்துவிட்டு வாங்கியிருக்காங்க நிறையா பேர் கல்வி கடன் வாங்கியிருக்காங்க அவங்க ஏன் வாங்கினாங்க அப்படீன்னா அவங்க குடும்பச் சூழ்நிலை அவங்களோட வறுமை இதுதான் காரணம் இல்லைனா அவங்க கடன் எதுவும் வாங்க மாட்டாங்க அவங்க கையில் கடன் அமௌன்ட் இருந்தது அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப வறுமை ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்காங்க இந்த காரணத்துக்காகத்தான் அவங்க கல்வி கடனே வாங்குகிறாங்க